இளைஞர்கள் நாட்டை விட்டு ஏன் வெளியே போகாமல் ஏன் போறாங்கன்னால் அந்த அரசு வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் நம்ம ஊர்ல இருக்கிறது ஏன் வெளியேறாமல் தடுக்க வந்து அரசு என்னென்ன பண்ணணும்னா புதிய வாய்ப்புகளை உருவாக்க புது வா புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் நிறைய குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலுன்ருக்குது இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லதான் சேருறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் யாரும் சேர்றதில்லை அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றம் கிடைச்சிதுன்னா நிறைய விஷயங்கள் மா மாற்றம் கிடைக்கணும் இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப இளைஞர்கள் வந்து வி இந்த ஊரை உட்டு வெயியே வெளியூருக்கு போக மாட்டாங்கள் இந்த ஊர்லையே நம்மளுக்கு நம்ம ஊர்லையே நம்மளுக்கு போதுமான வசதியான வேலைகள் இருந்தால் யாரும் நம்ம ஊரை விட்டு வெளியே போக மாட்டாங்கள் இதுதான் என்னுடைய கருத்து அதேமாதிரி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க அரசு என்ன செய்ய வேண்டும் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் நிறைய வேலை வாய்ப்பு திட்டங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதேமாதிரி இங்கே நிறைய பேர் வேலை இங்கே அரசு நிறைய இது பண்ணாததனால அது என்ன ஆகுதுன்னா இளைஞர்கள் வெளியூர்ல வேலை தேடி போகிறாங்க அது நம்ம ஊர்லையே எல்லாமே இருந்துச்சின்னால் இங்கே இருந்து யாரும் போக மாட்டாங்கள் அதனால் வேலை வாய்ப்பு இவை இரண்டும் உங்கள் பகுதியில் கிடைக்கிறதா சிறந்த கல்வி மற்றும் தரமான வேலை வாய்ப்பு இவை இரண்டும் உங்கள் பகுதியில் கிடைக்கிறதா சிறந்த கல்வி கல்வி கூட சரியா கிடைக்கிறதில் ப்ரைவேட் ஸ்கூல்லதான் சேருறாங்க ஆனால் யாரும் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு படிக்கிறாங்கள் ஆனால் முக்கால்வாசி குழந்தைங்க ப்ரைவேட் ஸ்கூல்லதான் இந்தமாதிரி வேறுபாடு இருக்கிறப்போ அந்த அரசு இதெல்லாம் நிறைய மாற்றணும் இது அது கரெக்டாக அந்தந்த இது செஞ்சால் வேலை வாய்ப்புகள் அந்தந்த ஊர்ல கிடைக்கும் இளைஞர்கள் போக மாட்டாங்கள் இதுதான் என்னுடைய கருத்து நம்ம ஊர்ல இருக்கிறத விட்டு வெளிநாட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது வெளி ஊருக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது நம்ம ஊர்ல வசதிகள் இந்த அரசு நிறைய முடிவை மாத்துச்சின்னால் மாற்றின்னாங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து இளைஞர்கள் வேலை தேடி இங்கேயே இருப்பாங்களே தவிர வெளி நாட்டுக்கு போக மாட்டாங்கள் என்னுடைய கருத்து இதுதான்